நெசவுத் தொழில் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஆடை இல்லாமல் இருந்த காலத்துலேருந்து நெசவுத் தொழில் எதாவது ஒரு ஓ மானத்தை மறைக்க ரெடி பண்ணிட்டிருந்தாங்க அதையே இன்னிக்கு விஞ்ஞான முறையில் செஞ்சிட்டிருக்கறாங்க அந்த தொழிலில் வந்து அதை நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லைன்னு சொல்கிறதுனால அது எப்போதுமே தொழில் வந்து சுத்தமாக நடந்துட்டிருக்குது இதில் கொஞ்சம் குளறுபடிகள்லாம் நடந்துட்டிருக்குது அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்த கைத்தறி விசைத்தறி இதில் எல்லாம் வந்து கம்ப்யூட்ரு மயமாக வந்து சேர்ந்துறதுனால ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்ருக்குது த பவர்லூமுன்னு சொல்றததில் அதுலேயும் அப்படிதாங்க நிறையா மாற்றம் வந்ததுனால் அது இப்போது கைத்தறி வந்து உடல் உழைப்பு பா விசைத்தறிங்கிறது வந்து விசைத்தறி வந்து அது ஒரு ஆள் வந்து பார்த்துக்கறது தான் எதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அது நிறுத்தி அதை சரி பண்றத்தான் இது அப்படி இல்லை ரெண்டு கை கால் ம மனது நெ நெ நினைப்பு எல்லா அதுலேயே தான் ம இருக்கணும் அப்போ தான் அது ந தொழில் சுத்தமாக இருக்கும் வேறே கவனம் சிதறவிட்டாக்க அதில் ஏதாச்சும் டேமேஜ் வந்துடும் அப்றம் திரும்பி அதை நாங்கள் ரெடி பண்ணி திரும்பி அதை தான் நாங்கள் ரெடி பண்ணி போ கிளீனாக சுத்தமாக பண்ணிக் குடுக்கணும் இது வந்து இந்த காலத்துக்கு ரொம்பவும் முக்கியமானது ஒன்று எந்த காலத்துக்குமே ஆடை இல்லாமல் இருக்க முடியாது இன்னிக்கு என்னென்ன விதத்தில் டிசைனெல்லாம் வந்துருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் அதனால் இந்த ஆடை வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும்